ஹலோ நிவேத் டாக்ட்ருங்களா சார் இந்த மாதிரி நாங்கள் இங்கே நம்பியூரில் இருந்து பேசுறங்க நேற்று ஒரு கிரிக்கெட் மேச்சுக்கு போய்ருந்தோம் பௌலிங் போட்றப்போ என்னோட ரைட் ஹேண்டில் வந்து கொஞ்ச சிறுசாக இஞ்யூரி ஆயிருச்சு அதுக்தாங்க சார் கொஞ்சம் கை ரொம்ப வலிக்குது அது தான் உங்கள் க்ளீனிக் வரலாமான்ட்டு கொஞ்சம் யோசனை அதுக்கு சார் எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருப்பிங்க சொன்னிங்கன்னா நாங்கள் அப்போ வந்துருவோங்களங்க ஓகேங்க சார் ஒரு நிமிஷம் இன்னொரு டைம் சொல்லுங்கள் ஆமாங்க சார் ஓகேங்க சார் அதான் கை ரொம்ப வீங்கிருச்சுங்க ஒரு நாள் பூராமே கை தூக்க முடியல நாளுக்கு நாள் வீக்கம் அதிகமாயிட்டே தான் போய்ட்டுட்ருக்கு எங்கள் வீட்லையும் கேட்டங்காட்டி இந்த அத்தன்ல ஒரு டாக்ட்ருக்காரு அவர்கிட்ட போனால் இந்த மாதிரி எலும்பு முறிவுக்குலாம் அவரு தான் கொஞ்சம் நல்லா பார்க்கறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதற்கப்பறோம் எங்கள் மாமாவும் உங்கள்கிட்ட வந்து ட்ரீட்மென்ட் பண்ணிக்கிட்ட போயிருக்காங்க அவே வந்து நம்பர் கேட்டங்காட்டி கொடுத்தாப்டி அதனால் தான் உங்களை கூப்பிட்டு கேட்டங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க டாக்டர் பார்ப்பேங் டாக்டர் ஓகேங்க டாக்டர் வேறு எதுவும் செலவுகுன்னு அதிகமாகுங்களா ஓகேங்க டாக்டர் சரிங் டாக்டர் ஓகேங்க டாக்டர் இல்லைங் டாக்டர் நான் நேரில் வந்து எல்லா சொல்லிக்கிறங்க இப்போதிக்கு நான் இது இந்த மட்டும் கேட்கலானு தான் கால் பண்ணங்க ஓகேங்க டாக்டர் ஆ சரிங் டாக்டர் ஆ சரிங் டாக்டர் சரி வச்சிறங்க